ஹலோ என்ன உங்களுக்கு எங்கள்கிட்ட பிளம்ஸ் பழம் இருக்குது ஆ ஆ சப்போட்டா பழம் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது திராட்சப்பழம் இருக்குது பிளம்ஸு பழம் பிளம்ஸு பழம் வெலை கூட நேரம் அது நூறுரூவா இருக்கும் ஏன்னா இப்போ கிடைக்காத நேரம் சப்போட்டா பழம் கிலோ ஐம்பது ரூபா அது மலிவு திராட்சையும் ஐம்பது ரூபா தான் கொய்யாப்பழம் அதுவும் ஐம்பது ரூபா தான் பிளம்ஸு பழம் தான் கூட வெலை உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் கொறைச்ச ரேட்டு தான் இந்த நேரம் உங்களுக்கு பிளம்ஸு தான் கிடைக்காத நேரம் பத்து ரூபாலாம் கம்மி பண்ண முடியாது இதே கம்மி ஆமாம் ஆமாம் பிளம்ஸு மட்டும் நூறுரூவா கொய்யாப்பழம் ஐம்பது ரூபா திராட்சை நான் உங்களுக்காண்டி நாற்பது ரூபான்னு போட்டுக்கிறேன் திராட்சை ஆ சப்போட்டா பழம் அதுவும் ஐம்பது ரூபா தான் உங்களுக்குன்னு அதுவும் பத்து ரூபா கொறைச்சிக்கிறேன் திராட்சை வந்து ஐம்பது ரூபா தான் கிலோ

கொய்யாப்பழம் ஐம்பது ரூபா திராட்சை வந்து ஐம்பது ரூபா பிளம்ஸு பழம் தான் நூறுரூபா அது குறையாது அது கிடைக்காது அது ஆ இருபது ரூபா தான் கொறைச்சிருக்கேன் எல்லாம் நாலு பழத்துக்கும் இருபது ரூபா தான் கொறைச்சிருக்கேன் பாக்கி எல்லாம் போட்டு விட்ருங்க பணம் இந்த செல்லில் சரி சரி சரி போட்டு விட்றேன் நிப்பாட்டுங்க போதும் போதும்